ஆ சொல்லுங்கள் மேடம்

பர்ஸ்னல் லோனு வந்து இப்போ பண்ணி கொடுத்தாலும் எங்கங்க ஒழுங்கா கட்டுறதில்ல செ ஃபஸ்ட்டு அப்படி தான் கேட்கறீங்க கரெக்டா கட்டிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுறது இல்லை ஒன்றும் இல்லை அதுதான் நாங்கள் வந்து வீட்டாண்ட வர்ற மாதிரிக்கீது அது தான் அது ம் சொல்லுங்கள் அது தான் சொல்லுறேங்க வாங்குறம்போது எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க நான் வந்து இந்த வே ஒர்க் பண்ணுறேன் அந்த வேலை செய்கிறேன் எனக்கு வந்து லோன் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கிறங்க வாங்கினாலும் அதை திருப்பி ஒழுங்கா கட்டுறது இல்லையே எதை வச்சு நாங்கள் கொடுக்கறது சொல்லுங்கள்

ஆ சிபில்லலாம் கரெக்டா இருக்குதுங்களா

ஆ சரிங் சரி நாங்கள் செக் பண்ணுறோங்க

ஆ ஓகேம்மா சரிங்க நாங்கள் ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வாங்க எல்லா ப்ரூஃப்பும் எடுத்துட்டு ஆதார் கார்டு எல்லாம் ஆதார் கார்டு ஐடி கார்டு ஃபோட்டோ ரெண்டு அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க உங்க பேங்க் பாஸ் புக்கு எல்லாம் எடுத்துட்டு வாங்க சிபில் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருந்தாக்கா உங்களுக்கு பண்ணி தறேங்க ம் சரிங்க